ஈரோட்டில பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து விவசாயம் பண்ணுறாங்க விவசாயத்தில் என்னென்ன வகை இருக்குதுன்னா மஞ்சள் கரும்பு நெல் பருத்தி இந்த மாதிரி நிறையா விவசாயிகளெலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ மஞ்சள் எடுத்துகிட்டோம்னா மஞ்சள் குடோன்ல பார்த்துட்டிங்கனா நிறையா ஆட்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறாங்க அந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படும்போது நம்ம ஈரோடு மக்கள் வந்துட்டு எந்த வேலை அவங்களுக்கு ஓகேவா இருக்கும் இப்போ மஞ்சள் கரும்பு நெல் அந்த மாதிரி கரும்புன்னால் அதுக்கு வந்து சுகர்ஸ் இருக்கும் நெல்லுன்னால் நெல் சந்தை அந்த மாதிரி நெல் குடோனு பருத் பருத்தி ச பருத்தி ஆலை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஈரோடு மக்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அந்தந்த அதை தேவையான வேலைகளுக்கு போய் சேர்ந்து அவங்க வந்து அது மூலியமாக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சி காசு சம்பாதிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஈ அவங்களும் பொருளாதார வளர்ச்சி அடைகிறது நம்ம ஈரோடு வந்துட்டு பொருளாதார வளர்ச்சி அடையுது அதே மாதிரி ஜவுளி பார்த்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறத விட ஈரோட்டில வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு ஜவுளி வந்துட்டு கிடைக்கும் அதனால் நிறையா நிறையா பேர் வந்துட்டு ஈரோடுக்கு வந்து ஹோல் சேல்ல எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க இந்த வியாபாரம் பண்ணுறதுனால ஈரோட்டோடய பொருளாதாரமும் வந்து வளர்ச்சியடையுது அதே மாதிரி தேங்காய் எண்ணய் வந்துட்டு விஎன்எஸ் அப்படிங்கிறவங்க அவுங்க அப்படின் ஒரு ப்ராண்ச் வச்சு ஒருத்தவர் வந்து நடத்துகிட்டிருக்காங்க ஈரோட்டில அது வந்து அவங்களே தேங்காய் தென்னந்த்தோப்புகள்லாம் நிறையா இருக்காங்காடிக்கு தென்னந்தோப்பிலேருந்து தேங்காய்கள் எல்லாம் விற்று அப்புறம் அங்கே இருக்கிற தேங்காய்களை வச்சு எண்ணய் செய்றது இந்த மாதிரி பண்ணுறதுனால அது ஒரு ப்ரண்ட்டாக வச்சு அவங்க வித்துட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால ஈரோட்டோடய பொருளாதாரம் தான் வந்து அதிகரிக்கிறது